இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டான்சர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க வெஸ்டன் டான்சர் அந்தமாதிரி வெஸ்டன் டான்சர் நான் வந்து வெஸ்டன் கற்றுக்கிறேன் இல்லை சால்சா அந்தமாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக்கல் டான்சர் அப்படினு சொல்லி எல்லாராலேயும் வந்து ஈஸியாக கிளாசிக்கல் கற்றுக்க முடியாது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் பரதநாட்டியம் வந்து ஒரு சிலரால் தான் வந்து ரொம்ப க ரொம்ப கலைநயம் அதுக்கு வந்து மரியாதையாகவே ஃபஸ்ட் வந்து குருவை வணங்குகிறது அந்தமாதிரி எல்லாமே ரொம்ப மரியாதையாக பண்ணணும் அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் கற்றுக்க போகிறவங்க ஒரு ப்ராப்பரான கிளாசுக்கு போய் கற்றுக்கணும் கிளாசுக்கு போய் கரெக்ட்டாக இந்தந்த காஸ்டியூம் போட்டுதான் டான்ஸ் ஆடணு அந்தந்த காஸ்டியூம் போட்டுதான் டான்ஸ் ஆடணும் இஷ்டத்துக்கு ஒரு காஸ்டியூம்லாம் போட்டு டான்ஸ் ஆடக் கூடாது கரெக்ட்டான வந்து ஒரு மாஸ்டர் கிட்ட கற்றுக்கிட்டு சரியாக வந்து என்னென்ன பண்ணணுமோ அதை அதை கற்றுக்கிட்டு பண்ணணும் அதுக்கு அப்பறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் டான்சர் அப்படினு சொல்லி நம்ம இந்தியாவில் எப்போயுமே ஒரு நல்ல பேர் இருக்குது மற்ற மற்ற டான்சஸ் அப்படின்றத விடவே அதுக்கு வந்து நம்ம நம்மளுடைய கிளாசிக்கல் டான்சஸ் வந்து ஒரு தனியாக அழகாக இருக்கும் நம்ம பாரம்பரியத்தை அது குறிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம பாரம்பரியத்தை நம்ம தனியாக காட்டுகிற மாதிரி ஒரு ஃபீல் தரும் அதனாலே வந்து நம்மளுடைய இங்கே க நம்மளுடைய பாரம்பரிய கலைக்கு வந்து எப்போயுமே ஒரு தனித்துவம் இருக்கும்தான்